ஹலோ வணக்கங்க மங்களம் ஹோட்டலுங்களா அண்ண உங்கக்கிட்ட வந்து என்னுடைய பேத்தி ஜெஷ்விக்காவுடைய பிறந்தநாளுக்கு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் பிரியாணி ஒரு நூறும் கவாப்பு அப்புறமா பார்த்திங்கன்னாக்கா சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை பாயாசம் இதெல்லாம் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் தவிர்க்க முடியாத காரணத்தினால திடீர்னு எங்கூர்ல வந்து மாரப்பன்றவர் வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு சித்தப்பா அதனால இறந்ததுனால தயவுசெஞ்சு என்னுடைய ஆர்ட்ரை வந்து கேன்சல் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்குறேன் பாருங்கள் செல்லுலருந்து உங்களுக்கு அதை பார்த்துட்டு எனக்கு அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துர்ணும் திருப்பி கொடுக்கறதுக்கான இதை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்குறேன் தயவுசெஞ்சு திருப்பி கொடுத்துருங்க மறுபடியும் பிறந்தநாளு என்றைக்கு இருந்து தெரியுதுங்களா ஒரு நாள் விட்டு இல்லை ஒரு அஞ்சு நாள் விட்டு நான் வந்து மறுபடியும் பிறந்தநாளு கொண்டாடப் போகிறேன் எங்கள் பேத்திக்கு அன்னைக்கு அந்த ஆர்ட்ரோட உங்களுக்கு ஒரு ஐநூறுபாய் சேர்த்து தரேன் ஏன்னா கேன்சல் ஆனதனால எனக்காக தான் ரெடிப் பண்ணி கேன்சல் ஆய்டுச்சு அதுக்காக ஒரு ஐநூறு சேர்த்தி தரேன் மறுபடியும் அந்த நாள்ல எனக்கு நீட்டாக செஞ்சுக் கொடுக்குணும் அதனால நல்ல முறையில் பிறந்தநாள் கொண்டாடலான்னு இருக்கேன் ஓகேண்ணா அது கொஞ்சம் மட்டும் அதை மட்டும் ரெடிப் பண்ணிக் கொடுத்துருங்க சரிங்களா ஆ சரி நான் என்னக்கு மறுபடியும் பர்த்டே ஃபங்க்ஷன் நான் செய்கிறேன்றத உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் மெசேஜ் போடுகிறேன் எனக்கு அந்த பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் அன்னைக்கு செய்யும்போது உங்களுக்கு ம அந்த பணத்தை நான் எவ்வளோன்னு கட்டுறேன் ஓகே நல்லது